குழந்தைப்பருவம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து சின்ன பிள்ளையில் தனியாக வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு அதனால் தனியாக வந்து நான் இருந்ததினால ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் ஏதாவது வந்து நோண்டிகிட்டே இருப்பேன் ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று சேர்த்து விடுவாங்க ஏதாவது கிளாஸ் போவேன் பண்ணுவேன் அப்படி படிச்சுட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னா எங்க அம்மாவோட சொந்தக்காரவங்கள் ஃபுல்லாமே இருந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க சைட் வந்து எனக்கு வெளியே போக அவங்களும் உள்ளே வர எங்கேயாவது போயிட்டு வர ஊர் சுத்த அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட பண்ண நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மாவோட வேலை பார்க்கற இடத்துல வந்து எல்லாருமே வந்து ரொம்ப எல்லாருக்குமே செல்லக் கொழந்தை அதனால் வந்து அங்கே போக அங்கே அவங்களோடு வெளியே போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து எனக்கு எல்லா வசதியும் இருக்குமா அதனால் வீட்டை விட்டு வெளியே போகவும் எனக்கு பிடிக்காது இது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டிலே வந்து சமைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு அதே வீட்டில் கத்துக்கிடுவேன் எல்லாத்தையும்